ஹௌஸ் ஒய்ஃப் ஹௌஸ் ஒய்ஃப் ஹௌஸ் ஒய்ஃப் என்னாவே ஒரு தனி இதுங்க நான் எங்கள் வீட்டில் வந்து ஜாய்ன்ட் ஃபேமிலி காலையில் நாங்கள் எழ் எழுந்து நமாஸ் படிச்சுட்டு குரான் படிச்சுட்டு சமைக்கப் போவோம் எங்கள் வீட்டில் அஞ்சு பசங்கள் அஞ்சு பசங்களுக்கு நாங்கள் டிஃபன் செஞ்சு லன்ச் பேக் பண்ணணும் அஞ்சு பசங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும் ரெண்டு பேரும் ஜாய்ன்ட் ஃபேமிலினாலே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமைப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்ப்போம் காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நமாஸ் முடித்த உடனே கிச்சனுக்கு போய்விட்டு என்ன பசங்களுக்கு டிஃபன் பண்ணணுமோ அது டிஃபன் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறமேட்டுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி லன்ச் பேக் பண்ணி பசங்களுக்குலாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அம்ச்சுட்டு அதுக்கப்புறோமேட்டுக்கு வீடு அது கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு பெருக்கிவிட்டு வாசலெல்லாம் பெருக்கிவிட்டு அதுக்கப்புறோம் காஃபி குடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறோம் டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறோம் மத்தியானம் சமைக்கணும் துணி துவைக்கணும் வெசல் வாஷிங் எல்லாம் முடித்துட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறோம் கொஞ்சம் ம்யூசிக்கு ஃபோன்னு அப்புறமேட்டுக்கு பக்கத்து வீட்டில் பேசிகிட்டிருப்போம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம் அப்புறோம் மத்தியானோம் லன்ச்சுக்கப்புறோம் கொஞ்சம் நேரம் க்ளீனிங் பண்ணிவிட்டு அப்புறோம் பசங்கள் ஸ்கூல்லருந்து வந்த உடனே அவர்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஸ்னாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக் கொடுத்து அவர்களுக்கு ட்யூஷன் அம்ச்சுட்டு திருப்பவும் நாங்கள் நமாஸ் படித்திட்டு கொஞ்சம் நேரம் குரான் படிப்போம் குரான் படித்திட்டு வாக்கிங் போய்விட்டு வரோம் வாக்கிங் போய்விட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்புறோம் டின்னர் டின்னர் டைம் வந்துடுது டின்னர் ப்ரிப்ரேஷன் பண்ணி டின்னர் சமைச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு பசங்கள் ட்யூஷன்லருந்து வந்த உடனே அவங்களுக்கு சாப்பிட வெச்சு அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு நமாஸ் படித்திட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு படுத்திடுவோம் இதுதான் ரொட்டீனாக பண்ணிகிட்ருப்போம்